யோகா என்பது ஒரு வகையான உடற்பயிற்சி அப்படினு சொல்ல முடியாது மன அமைதி மன அழுத்தத குறைக்கிறது மனதை எப்பவுமே நெகடிவ் தாட்ஸ் வராது பாஸிட்டிவ் தாட்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு மன இதை வார்தைகளாகட்டும் எந்த இடத்துல கோவப்படாமல் பொறுமையாக பேசுவது அந்த மாதிரி மன நம்ம மனதை அமைதிப்படுத்தி அந்த மாதிரி மெயிண்டை ரிலாக்ஸாக வச்சு ஒவ்வொரு இதையும் செய்யும் போதும் அந்த மன அமைதிக்கான எப்டின்னால் கோவப்படுறது சிடுசிடுன்னு கோபப்படுது அப்படியே சைலண்டாக பேசி எந்த விஷயமாகட்டும் எடுத்தோம் கவித்தோம் பொறுமையாக பேசுவது செய்கிறதுக்கும் சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி எந்தெந்த இடத்துல கோவப்படுற கோபமா இருந்தாலும் அந்த யோகாசனம் செஞ்சுட்டு இருக்கும் போது மன அமைதி கிடச்சி இந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இல்லாமல் மனதளவில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேறு மாதிரி இருக்கும் அதனால் யோகா அப்படிங்கிறது உடற்பயிற்சி மூலம் மன மன வள அமைதியும் மன மகிழ்ச்சி மன அழுத்தமில்லாமல் இருக்கிறதுக்கு இது முக்கிய காரணமாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன்